நீங்கள் ஆ சொல்லுங்கள் யாருங்க உங்களுக்கு என்னங்க வேணும் ஓகே ஓகே ஆ என்ன பண்ணணுங்க அதுக்கு உங்களுக்கு ஆ சரி ஓகே ஏன் கார்டு போட்டு தரணும் அப்படின்னா நீங்கள் எதாவது ஆதார் நம்பர் ஜெராக்ஸில் பழைய நம்பர் வச்சுருக்கீங்களா இல்லை இல்லை ஆதார் கார்ட் நம்பர் பழசு எதாவது ஜெராக்ஸ் வச்சுருக்கிறீங்களா ம் ஆ இருக்குங்களா அப்பறம் அதே நம்பர் வச்சு ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களா ஆ அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படினீங்கனா நாளைக்கு காலையில் ஒரு பத்து டு பதினொரு மணிக்குள்ளே நீங்கள் இங்கே வாங்க நம்ம ஈ சேவை மையத்துக்கு வாங்க வந்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனா ஒரு அறுவதுருவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்கும் நீங்கள் கூட வந்து என்ன பண்ணுறீங்கனா உங்களோட ரேஷன் கார்டு ஒரு ஃபோட்டோ ஆ எடுத்துகிட்டு வாங்க நம்ம புதுசு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம புதுசு வந்து எப்படி பழசு எப்படி இருக்குதோ அதுமாதிரி ஒரு ஒரு ஆ போட்டுக்கலாம் ஆ அதெல்லாம் ஒரு பிரச்னையும் இல்லைங்க அது எப்படி சொல்லுறதுனா நம்ப மிஸ் ஆயி போச்சு அப்படின்னா ஒரு யாராக இருந்தாலும் புதுசு போட்டுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து அதனாலலாம் ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை எ என்ன கொஞ்சம் ம்

ஒரு ஆ ரேஷன் கார்டு ஃபோட்டோ எதுக்கும் எடுத்துட்டு வாங்க ப்ரூஃபு அதே போல் பழைய மொபைல் நம்பர் நீங்கள் எதுவும் கொடுத்துருந்தீங்கனா அந்த மொபைலை எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு ஒரு பின் நம்பர் மாதிரி வரும் அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா ஆ ஓகேங்க ஆ சரி ஓகே தேங்க் யூ